எனக்கு பிடித்த உணவு வகை என்னென்னா சோளா பூரி சோளா பூரி ரொம்ப பிடிக்கும் ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் கிரிஸ்பியாக இருக்கும் சோளா பூரி வீட்டில் செஞ்சு சாப்பிடலாம்னு ட்ரை பண்ணால் சோளா பூரி அந்தம் அந்த அளவுக்குள் வரலை ஆனால் அதே சங்கீதாஸில் ஹோட்ட ஹோட்டலில் போய் சாப்பிடும் போது சங்கீதாஸ் ஹோட்டலில் சாப்பிடும் போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த அங்க அந்த ஹோட்டலில் போய் அங்கே உட்காந்த உடனே அந்த பூரி வர்ரப்ப அடே வ வ அந்த வாசமும் அந்த அந்த கலரும் பார்த்தீங்கன்னா அது சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லை அதுக்கு சைடிஷ் வைப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் பிள்ளைங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கள் நல்லா பெருசா இருக்கும் தட்டு புல்லாகவே அந்த பூரி இருக்கும் அது மட்டும் இல்லை அங்கே சாப்பிடும் போது ஹெல்த்தியாகவும் இருக்கும் அங்கே அந்த ஹோட்டல் நல்லா கிளீன்னாக இருக்கும் பார்க்கவே ஃபிளசண்டாக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லை அந்த அந்த ஹோட்டல் சாப்பிடுற ஒவ்வொரு டிஷுமே ரொம்ப நல்லா டேஸ்ட்டியாக இருக்கும் இட்லிக்கு சட்னி கொடுப்பாங்க ஒரு மூணு சட்னி இருக்கும் அதில் வெங்காய சட்னி சொல்லவே வேண்டாம் அல்டிமேட் தான் ரொம்ப நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லை நிறையா வெரைட்டிஸ்சான குழம்புகள் அந்த பூரிக்கு அங்கே கொடுப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும்